ஹலோ யாருங்க ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பைப்லாம் போயிருக்குது நிறையா பக்கம் அடைப்பு ஏற்பட்டுருக்கு அதனால் அதெலாம் ரிப்பேர் பண்ணணும் இதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் வாஷ் பேஷனில் போய் அடைச்சிருக்கு அது தண்ணி போகமாட்டேங்கிது அதனால் அதை மாற்றணும் புதுசாக அப்புறம் மாத் அதான் பார்த்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு பண்ணுறதை போயிருச்சு இந்த மழைத்தண்ணி போகிற பைப்பு அப்புறம் எலக்ட்ரிக்கல் லைனில் போகிற பைப்பெல்லாம் உடைஞ்சி போய் ரொம்ப பழசாயிருச்சு அதெலாம் மாற்றணும் இல்லை ஆ ஆ ஆறு இன்ச் இருக்கும் ஆறு இன்ச் பைப்பு இல்லை நான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட ஃப்ரீயாக தான் இருப்போம் வீட்டில் தான் இருப்போம் நாளைக்கு வந்தீங்கன்னா கூட வேலையை பார்த்துக்குலாம் ஆ அது பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை நல்ல குவாலிட்டியான பொருள் போடுங்க இல்லை நீங்கள் நல்ல குவாலிட்டியான பொருள் போட்டுருங்க அப்புறம் இதுக்கெலாம் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க வேலைக்கு எவ்வளோ சம்பளம் ககொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆ சரி அவங்களுக்கு அப்போ எவ்வளோ கூலி ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம பேசிக்கலாம் அப்புறம் அந்த பொருளுக்கெல்லாம் இல்லை மூணு பேர் போதும் ஆ சீக்கிரமாகலாம் முடிக்கணுன்னு ஒன்றும் இல்லை லேட்டானாலும் பரவால்லை மூணு பேர் போதும் ஆ நாளைக்கு வந்து வேலையை ஆரமிக்கிறதுன்னா ஆரம்பிச்சிக்கிலாம் ஆ சரிங்க சார் நன்றி